நான் செஞ்ச சமையலை நான் மற்றவுங்களுக்கு பிடிச்சி இருந்தால் அதை நான் எப்படி சொல்லி தருவேன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸெலாம் இப்போ நாங்களெலாம் காலேஜ் படிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லோருக்கும் ஒரு பக்கம் மேரேஜ் ஆகிருச்சு ஸோ என் ஃப்ரெண்ட்ஸெலாம் வந்து வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இது மூலிமா என்கிட்ட கேட்பாங்க இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் அதுக்கு டிப்ஸ் சொல்லு இதுக்கு டிப்ஸ் சொல்லு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன் இப்போ என் ஹஸ்பண்டு வந்து வெளியூரில் வேலை செய்கிறனால அவரும் நிறைய குழம்பு அதெலாம் எப்படி செய்யணு எப்படி செய்யணுன்னு நான் சொல்லுவேன் நான் எப்படி சொல்லுவேன்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப நுணுக்கமாக நான் என்ன நினப்பேன் அப்படின்னா என்ன நான் செஞ்ச அந்த டேஸ்ட்டை அவங்க செஞ்சும் அந்த அவுட்புட் நல்லா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும் அதுக்காகவே நான் ரொம்ப நுணுக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்னா எவ்வளோ குவாண்டிட்டி என்ன ஸ்டெப்பு இதெல்லாமே நான் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக சொல்லி தருவேன் ஏன்னால் என்னோடய டேஸ்ட்டு அப்படியே அவங்களுக்கு வரணும் அதை அவங்க ஃபீல் பண்ணி அதை சாப்பிடும் போது அவங்க ரொம்ப ஹேப்பியாக இருக்கணும் இப்போ இவங்க சொன்னால் இவங்க என்ன ஒரு பேசிக்கே என்ன அப்படின்னா இவங்க நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு அந்த பேர் வரணும் அதுக்காகவாச்சும் நான் ரொம்ப நல்லா சே சொல்லுவேன் ரொம்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக என்ன பொருள் இதுக்கப்புறோம் எது போடணும் அது என்ன எப்படி வெட்டணும் எப்படி குவாண்டிட்டி வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கணும் தக்காளி இந்த மாதிரி நறுக்கணும் இவ்வளோ தான் தண்ணி போடணும் தண்ணியை ஊற்றணும் ஃப்ளேம் இவ்வளோ தான் இருக்கணும் ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தில் செஞ்சா நல்லாயிருக்கும் அந்த பாத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே நான் நொம்ப கிளியராக சொல்லுவேன் என்னோடய டேஸ்ட்டு அவங்களுக்கு அவுட்புட்டாக வரணும் அந்த ஒரு ரீசன் தான் நல்லா சொல்லுவேன் நல்லா கற்றுக் கொடுப்பேன்